ஆ மேடம் மேடம் குட் மார்னிங் மேடம் நான் வந்து ஜெயங்கொண்டத்திலிருந்து வந்துருக்கேன் மேடம் என் பொண்ணு வந்து டென்த் முடிச்சிருக்கராங்க இப்போ ப்ளஸ் டூவில வந்து கேட்டதுக்கு உங்கள் ஸ்கூல் தான் நல்ல ஸ்கூல் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் நான் என் பொண்ணு வந்து ப்ளஸ் டென்த்தில் வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி எழுபது மார்க் எடுத்திருக்காங்க இப்போ வந்து மேக்ஸ் பயாலஜி குரூப் வேணுன்னு கேட்கிறாங்க எப்படிங்க மேடம் பண்ண முடியுங்களா ஓகேங்க மேடம் ஓகேங்க மேடம்

ஓகே மேடம் மேடம் ஓகே மேடம் மேடம் இது டேஸ் காலராக வரலாங்களா ஹாஸ்டல் ஹாஸ்டலில் இருந்தே ஜா ஜாயின் பண்ணலாங்களா ஓகே நம்ம ஸ்பெஷல் கோர்ஸுக்கு மட்டும் ஹாஸ்ட்டல்ங்களா ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்ளோங்க மேடம் ஓகே ஒரு டேர்ம்க்கு ஐயாயிரங்களா அதுவும் இல்லாமல் எக்ஸ்டரா ஃபீஸ் ஏதாவது அமௌன்ட் பே பண்ணனுங்களா மேடம் ஓகே மேம் மேடம் இப்போ நாங்கள் பாப்பாவை பார்க்க வர்றதுக்கு பேரன்ட் மட்டும் வரணுங்களா இல்லை இப்போ எங்களுடைய ரிலேட்டிவ் வேறு கூட்டிகிட்டு வராலாங்களா இல்லை எப்படி ஒரு மாதத்துக்கு எத்தனை தடவை நான் பார்க்கிறதுக்கு வர முடியும் ஓகேங்க மேடம் ஓகே இப்போ வீட்டுக்கு அனுப்பும்போது நாங்கள் வந்து கூட்டிகிட்டு வரணுமா நீங்களே வீட்டுக்கு அனுப்பிடுவீங்களா மேடம் பஸ்ஸில் ஸ்கூல் பஸ்ஸில் ஓகே மேடம் ஓகே மேடம் ஓகேங்க மேடம் ஓகே மேடம் மேடம் இப்போ என் பொண்ணு வந்து மேக்ஸ் பயாலஜி குரூப் கேட்கிறா இதெல்லாம் வேறு ஏதாவது குரூப் இருக்குங்களா ம் ம் ஓகே மேடம் ஓகே மேடம் ஓகே ஓகே மேடம் இந்த நீட்க்கு ஐஐடி ஜேடூஇ மெயின்ஸ் அந்த அந்தமாதிரி எக்ஸாமுக்குலாம் தனி கோச்சிங்கில அதற்கு தனியாக ஃபீஸ் அமௌன்ட் பே பண்ணணுமா இல்லாட்டின்னா உங்கள் ஸ்கூலில் எக்ஸாம் ஸ்கூல் கட்டுற ஸ்கூலில் கட்டுற ஃபீஸ்ஸோட சேர்த்து எடுத்துக்குவீங்களா மேடம் ஓகே மேடம் ஓகே மேடம் ஓகே மேடம் அதுக்குத்தனியாக நாங்கள் அமௌன்ட் தனியாக பே பண்ணியாகணும் ஓகேம்மா மேடம் இப்போ என் பொண்ணு வந்துவிட்டு மேக்ஸ் பயாலாகி எடுக்கறாங்க இப்போ அவங்க வந்து நீட்க்கும் ப்ரீபர் பண்ணணுன்னு ஒரே நேரத்தில் ப்ளஸ் இன்ஜினியரிங்கும் பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டுத்துக்கும் காமன் ஃபீஸ்மாதிரி காமன் பேக்கேஜ் மாதிரி ஏதாவது இருக்குங்களா ரெண்டுத்துக்கும் தனித்தனி ஃபீஸுங்களா ஓகே மேடம் ஓகே மேடம் சரிங்க மேடம் நாளைக்கு பாப்பாவை கூட்டிகிட்டு வர்றோம் கூட்டிகிட்டு வரும்போது டாக்குமெண்ட் எல்லாமே கையில் எடுத்துட்டு வர்றோம் பாப்பாவோட ஆதார் கார்டு இருக்கு பான் கார்டு இருக்கு பேங்க் பாஸ்புக் இருக்குது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்குது நீங்கள் யூனிஃபார்ம் மட்டும் நீங்கள் தர்றேன்னு சொல்லிருக்கீங்க ஓ ஓகே மேடம் ஓகே மேடம் ஓகே மேடம் ஓகே மேடம் மார்னிங் ஓகே மேடம் நாங்கள் மார்னிங் வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறேங்க மேடம் தேங்க் யூ மேடம்